எங்கள் தோட்டம் கொஞ்சம் பெரிய தோட்டம்மாக அந்த தோட்டத்துக்கு தேவையான செடி காய்கறி காய்கறி செடி வாங்கணும்னாலும் பூஞ்செடி வாங்கணும்னாலும் நாங்கள் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் சத்ரம்ங்குற ஊர் இருக்குது அங்கே தான் போய் வாங்கிப்போம் மொத்தமாகவே வாங்கி எடுத்துகிட்டு வந்து வீட்டு தண்ணீய விட்டு தேவையான அளவுக்கு இடைவெளி விட்டு ஒரு ஒரு செடியாக நடுவோம் ரோஜாலாம் வந்து இடைவெளி ரொம்ப அதிகமாக இருக்கிற இடத்தில் நல்ல பெரிய பெரிய பூவாக பூக்கும்